இது கிரிக்கெட்டுனால் பசங்கள் இப்போது ரொம்ப விருப்பம் பார்த்து டீவிலெலாம் வந்து நம்ம இந்தியா கெலிக்கணும் செய்யணும் ஆர்வமாக வேலை இருந்தால் கூட அது லீவ் போட்டுவிட்டு பார்க்கறாங்க வீட்டில் உக்கார்ந்துட்டு எதுவும் சத்தம் போடக்கூடாது சைலண்ட்டாக பார்க்கணும் நம்ப இந்தியா கெலிக்கணும் அப்படினு சொல்லி ரொம்ப ஆர்வமாக காட்டுறாங்க இந்த காலகட்ட பசங்கள் இப்போ வந்துட்டு டென்னிஸ்ஸு பேட்டு இந்த மாதிரி கிரிக்கெட்டு தான் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க நம்ப காலத்தில் வந்துட்டு நம்ப வந்துட்டு விளையாடுறது வந்து இந்த மாதிரி இல்லை எப்போவாச்சும் ஒரு பேட்டை எடுத்துகிட்டு வந்து மரக்கட்டையில் செஞ்சு கொடுப்பாங்க அதை வச்சு இல்லைனா இந்த தேங்காய் தேங்காய் மரத்தோடய மட்டையை எடுத்து இது பாலு சின்னதாக ஒன்று வச்சுக்கிட்டு இது தான் ஆடணும்னு சொல்லிட்டு அவர்களே ஒரு ஸ்டிக்கு ரெடி பண்ணிக்குவாங்க அந்த காலத்தில் இப்போ எல்லாமே ரெடிமேடில் எல்லாமே வந்துகிட்ருக்குது அந்த ஆர்வம் இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த பசங்கள் இப்படி இருக்கிறாங்க நம்ப ஊக்கம் கொடுக்கணும் பெற்றவங்கோட ஊக்கம் கொடுத்தா பசங்க ஆர்வம் காட்டினாங்கன்னா நம்ப நல்லாயிருக்கும் ஃபியூச்சரில் நம்ப காலம் வந்து வேறு மாதிரி இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வேறு மாதிரி அந்த மாதிரி விளையாட்டுல ஆர்வம் காட்டுறாங்க பசங்கள் நம்ப ஊக்கம் கொடுக்கணும் செஞ்சுகிட்டே இருந்தால் அவர்களும் செய்கிறோம் அப்படினுட்டு போகிறாங்க